அண்ணா நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சுங்கண்ணா நீங்கள் இங்கே இறங்கிக்கிலாங்கண்ணா நான் வேறு ஒரு பக்கம் வாடகை இருக்குண்ணா போகுதுணுண்ணா அண்ணா இது ஜீஃபை வேண்டாண்ணா எனக்கு கையில் கொடுத்துருங்க வாடகையை நான் கையில் கொடுத்தீங்கனா பரவாயில்லைங்க எனக்கு பெட்ரோல் அடிக்கணுங்க அதனாலதானங்கண்ணா எனக்கு கையில் கொடுத்துருங்க கையில் கொடுத்துட்டீங்கனா எனக்கு ஒரு உதவியாக போகுதுண்ணா ஆமாங்கண்ணா சில்லறையாக கொடுத்திட்டீங்கனாலும் கூட பரவால்லண்ணா என்கிட்ட ஒன்றும் காசு இல்லைண்ணா அந்த அந்த காசில்தான் இப்போ பெ பெட்ரோல் அடிச்சுத்தான் இனி அடுத்து இன்னொரு இன்னொரு வாடகை இருக்குதுண்ணா அவங்க வேறு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டுக்கிறாங்க ஆமாங்கண்ணா இந்த இடம் வந்துருக்குது உங்கள் இடந்தாண்ணா இறங்கிக்கங்க சே சில்லறையாக கொடுங்கண்ணா காசாக அந்த இது ஜீஃவை வேண்டாண்ணா ஜீஃவை என்கிட்ட இருக்குதுண்ணா ஜீஃவை இப்போதைக்கு வேண்டாண்ணா க கையில் காசை கொடுத்துட்டீங்கனா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ணா அதுக்கொசரந்தாண்ணா பார்க்குறேன் வேண்டாங்கண்ணா கையில் காசா கொடுங்கண்ணா என்கிட்ட சில்லறை இல்லைங்க நீங்கள் சில்லறையாகவே கொடுத்திட்டீங்கனா ஆகுங்கண்ணா நீங்கள் இப்போ நான் வேறு அங்கே வேறு அவங்க கூப்பிட்டுருக்காங்கண்ணா அந்த அர்ஜென்டுக்கொசரந்தான் பார்க்குறேங்கண்ணா இல்லேனா அவங்க ரெகுலராக போறவங்க அவங்க போய் ஒரு அவசர வேலைக்குப் போகிறவங்க நான் போனால்தான் அவங்களை கூப்பிட்டுப் போகமுடிது அதுக்கொசரந்தாண்ணா இப்போ அவங்க இல்லைனா நான் அவங்க வேறு வேறு பக்கம் கூப்பிட மாட்டாங்க நான்தான் ரெகுலராக போயிட்டு இருக்கிறேன் அவங்க என் ஆட்டோவைத்தான் கூப்பிடுவாங்க ஆமாங்கண்ணா என் ஆட்டோவை கூப்பிடறதுனால அப்புறம் நான் ரெகுலராக போயிட்டு இருக்கிறவேன் நான் போய் போய் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டுபோய் டிராப் பண்ணணுங்கண்ணா நீங்கள் சில்லறையாக ஆமாங்கண்ணா சில்லறையாக கொடுங்க சில்லறையாக கொடுத்துட்டீங்கனா நான் இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு கெ கிளம்புறக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்குத்தான் பார்க்குறேங்கண்ணா அவர்களும் இப்போ மூணு டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க நான் வர வரவே நீங்கள் பார்த்திங்களா ஃபோன் வந்துகிட்டே இருந்தது நான் வண்டி ஓட்டுறப்ப எடுத்துப் பேசவும் முடியாது நான் ஃபோனை வந்து சரி உங்களை டிராப் பண்ணிட்டு உங்க இடம் வந்திருச்சுங்க ஆ சில்லறையாக கொடுங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்க நான் வந்து இப்போது பார்த்திங்கனா உங்களை டிராப் பண்ணிட்டு இப்போ உடனே வரச்சொல்லிட்டு